விவசாயம் செய்கிறோம் விவசாயம் செஞ்சி விவசாயம் நஷ்டமாச்சின்னா அது வந்து கவுருமண்ட்டு ஏற்றுக்குதா இல்லையாங்கிறது தெரியல நாங்கல் இப்போ கடன் வாங்கி உடன் வாங்கி விவசாயம் பண்ணுறோம் அந்த காற்றடிச்சி மழை பெஞ்சி விவசாயம் அழிஞ்சி போச்சின்னா அதை வந்து கவுருமண்ட்டு ஏற்றுக்க மாட்டங்கிது போராட்டம் பண்ணுறோம் ரோட்டை வந்து வ வழி மறிச்சி உட்கார்றோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அரசாங்கம் வந்து சில இடத்துல கண்டுபிடிச்சி சே உதவி செய்கிறாங்க சில இடத்துல செய்ய மாட்டங்கிறாங்க நாங்கள் விவசாயம் செஞ்சாலும் எங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுது நாங்கள் விவசாய போராட்டமும் செஞ்சிக்கிட்ருக்கோம் அந்த போராட்டத்துக்கு சரியான பலனும் கிடைக்கமாட்டங்குது எங்களுக்கு நஷ்டம் தான் ஆகுது எங்கள் கை பொருள் எங்கள் பணம் காசு தான் நஷ்டமாக போகுது அதனால வந்து வ இது கவுருமண்ட்டு உதவி செய்யணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சிருக்காங்களேங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு உதவி செய்யணும் அதுவும் செய்யமாட்டங்கிறாங்க நாங்கள் பாடுபட்டு வயலில் பிள்ள நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு பலன் இல்லை எதாச்சும் காற்றுல மழையில் அழிஞ்சி போச்சின்னா அது கவுருமண்ட்டு எதுவுமே ஏற்றுக்கமாட்டங்குது இதை நாங்கள் விவசாயிங்க போராட்டம் பண்ணுறோம் அந்த போராட்டத்துக்கு சில ஊரில் நன்மை செய்கிறாங்க சில ஊரில் அதை செஞ்சி கொடுக்கவே மாட்டங்கிறாங்க நாங்கள் சிரமம் தான் பட்டுட்டுருக்கோம் அதனால வந்து இந்த விவசாயம் நாங்கள் நல்லபடியாக பாதுகாத்து நல்லபடியானா அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும் அரசாங்கம் உதவி செஞ்சா நாங்க விவசாயத்தை நாங்க நல்லபடியாக செஞ்சிக்கிட்டுருப்போம் இல்லைன்னாக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும் கஷ்டம்தான் படமுடியும் அதனால் அரசாங்கம் வந்து கரெக்டக எங்களுக்கு செஞ்சி கொடுக்கணும்